இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தரு இருக்காரு அவர் பேர் சதீஸு அவர் வந்து நல்ல கிரிக்கெட் பிளேயரு அவர் எதனால இப்போ அப்படி கிரிக்கெட் சூஸ் பண்ணிணாருனா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பிடிக்கும் அதனால் தான் சூஸ் பண்ணாப்புல அவர் நல்லா விளையாடுவார் இப்போ டிரெய்னிங் கோச்சிங் எல்லாம் போகிறாரு அவர் என் ஃப்ரெண்டு தான் எல்லோரும் நல்லா கிரிக்கெட்டு ஒன்றா விளையாண்டுருக்கோம் அவருக்கு மட்டும் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும் அவரே அவர் ஸ்கில்லுத்த ஏற்படுத்திட்டாரு இப்போ அவர் ஸ்டேட்டு டிஸ்டிரிக் லெவலில் போக டிரை பண்ணிட்ருக்காரு வீட்லியும் சப்போர்ட் இருக்குது வெளில வேறு சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் இருக்கும் நீங்களும் ஸ்கில்ஸுல் எடுத்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச துறையை ஒன்று மட்டும் சூஸ் பண்ணி பாருங்க அதெல்லாம் கிடைக்கும் இப்போது சிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னால் நம்ம நமது த தமிழ்நாட்டு பேரில் ஒருத்தருக்காரு நட்ராஜர்னு ஒருத்தரு அவருக்கும் அவர் எல்லாம் அவர் முயற்சி திறமையால் தான் இப்போது ஐபிஎல் விளாயாட்றாரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் கூட விளா கிரிக்கெட் விளாயாட்றாரு இந்தியா டீமில்கூட அவர் நல்லா ஒரு பிளேயராக இருக்காரு அதனால் கூட அவருக்கு எல்லாம் இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டிரை பண்ணுங்க இப்போ அடுத்து எங்கள் ஊருக்காரரு அவர் டிஸ்டிரிக் லெவலில் டிரை பண்ட்ருக்காப்புல அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது